ஹலோ யார் ஆமாம் பா நீங்கள் யார் ஆ சரி சொல்லுங்கள் பா என்ன வேணும் ஓகே பா நீங்கள் எத்தனை பேர் போகறீங்க அறுபது பேர் போகறீங்கன்னா நாங்கள் காலேஜ் பஸ்லயே அனுப்பிவிடுறோம் நீங்கள் காலேஜ் பஸ்லையே போய்விட்டு வாங்க பிரைவேட் பஸ்லாம் வேணாம் சேஃப்ட்டி கிடையாது அதனால காலேஜ் பஸ்ல போய்விட்டு வாங்க கூட யார் வராங்க உங்கள் கூட கிளாஸ் இன்சார்ஜ் இல்லை ஹச்ஓடி வராங்களா கவிதா மேம் வராங்களா ஓகே பா நீங்கள் பார்த்து பத்தரமாக போய்விட்டு வாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும் போது சர்ட்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வாங்க ஏன்னா அதை வச்சு உங்களுக்கு மார்க் உண்டு ஓகே பா நீங்கள் பார்த்து பத்தரமாக போய்விட்டு வாங்க ஐடி கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும் நீங்கள் இல்லைனா உங்களை வந்து எந்த காலேஜ்லயும் என்னன்னு சொல்லி கேட்டு உள்ளே விட மாட்டாங்க நீங்கள் ஐடி கார்டு கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துகிட்டு போங்க பார்த்து பத்தரமாக போய்விட்டு வாங்க ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துட்டு போய்விடுங்க இல்லை நம்ப காலேஜ்க்கு சொல்லி அரேஞ் பண்ணி கொடுத்துறோம் நாங்கள் ஓகே வா ஆ ஆனால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது பார்த்து பத்தரமாக போய்விட்டு பத்தரமாக வரணும்

அதான் சொல்லுறேன் நீங்கள் போனிங்கன்னா எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னன்ன ப்ராஸஸ் நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் இன்டெர்ன்ஷிப் போனிங்கன்றதுக்காக சர்ட்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வந்துருங்க ஆ ஆ சரி பா ஆ ஆ சரி பா